நான் வந்து அதிகம் மொபைல் பார்ப்பேன் எனக்கு மொபைல் பார்க்கறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்பேன் அடுத்தது சீரியல் பார்ப்பேன் படம் பார்ப்பேன் படமும் பார்க்க பிடிக்கும் திருப்பி வந்து மொபைலில் வந்து சீரியல் எனக்கு பிடிச்ச சீரியலை பார்ப்பேன் சீரியல் பார்க்கறத்துக்கு கொஞ்சம் பிடிக்கும் அது மாரி பாட்டும் வந்து கொஞ்சம் பாட்டும் கேட்பேன் அந்த பழைய மாதிரியான பாட்டுங்களிலும் கேட்பேன் அது எனக்கு பழைய பாட்டு கேட்குறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய பாட்டுக் கேட்பேன் திருப்பி வந்து நாட்டுப்புற பாட்டும் கேட்பேன் அதிகமாக வந்து நான் தனியாக இருக்கற டைம் டான்ஸ் பண்ணுவேன் அது மாதிரி என் ஃப்ரெண்ட்டுங்களோடு வெளியில் போனேன்னால் டான்ஸ் ரொம்ப பண்ணுவேன் என் ஃப்ரெண்டாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில் போகும்போது டான்ஸ் பண்ணுவோம் பண்ணுவோம் டான்ஸ் பண்ணுறத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து பண்ணுவோம் திருப்பி மொபைல் அதிகம் பார்ப்பேன் நான் அதிகம் மொபைல் யூஸ் பண்ணுவேன் மொபைலில் வந்து எனக்கு வந்து சீரியல் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதிகம் கவிதைகள் பார்ப்பேன் கொழந்தைகள பற்றி வர்ற ஆட் பார்ப்பேன் பெரியவங்களை வயதானவங்கள எப்படி பார்த்துக்கணும் எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத பற்றி மொபைல் பார்ப்பேன் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் அதே மாதிரி நாட்டுப்புறப் பாட்டு அந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்ப்பேன் படம் பார்ப்பேன் அதிகம் படம் பார்க்க பிடிக்காது மொபைலில் பார்ப்பேன் அதே மாதிரி வந்து சீரியல்லேயும் ஒரு எல்லா சீரியலும் கிடையாது ஒரு சில சீரியல் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி சீரியல் இது அந்த ஒரு இது இருந்துச்சுனால் நான் பார்ப்பேன் அதே மாரி டான்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுங்களோடு வெளியில் போகும்போது ரொம்ப எனக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து என் ஃப்ரெண்டுங்களோடு இருக்கும் போது டான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதா அவங்களோட ஃப்ரெண்டுங்களோடு இருக்கும்போது அதாவது எல்லாத்தையும் மறந்து டான்ஸ் பண்ணுற போதும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு நான் தனிப்பட்ட முறையில் இருக்க டான்ஸ் பண்ணுறத விட என் ஃப்ரெண்டுங்களோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியில் அவுட்டிங் போகும் போகும்போது டான்ஸ் பண்ணுவோம் காரில் போகும்போது பாட்டு போட்டுகிட்டு டான்ஸ் பண்ணுவோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி மொபைலில் வந்து நிறையா விஷயங்கள் பார்ப்பேன் பெரியவங்களை பார்த்துக்குறது கொழந்தைங் கொழந்தைங்கள்ட்ட எப்படி பேசுகிறது கொழந்தைகள்ட்ட எப்படி ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரி இது பற்றியெல்லாம் பார்ப்பேன் திருப்பி வந்து அவங்கள்ட்ட நம்ம கொழந்தைகள்ட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி அவங்கள்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகணும் அந்த மாதிரி இதை பற்றி கொழந்தைகளுக்கு பார்ப்பேன் திருப்பி வந்து பொம்பளை பசங்கள்கிட்ட எப்படி பேசுகிறது அதுக்கப்புறம் அந்த அந்த டீனேஜ் வயதுக்குள்ள அந்த பொம்பளை பசங்கள்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறது எப்படி அவங்கள்ட்ட நம்ம பழகி அவங்க மனசில் இருக்கிறது என்னென்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதிகம் நான் பார்ப்பேன் திருப்பி வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது டிவி அதிகம் பார்ப்பேன் ஆனால் வந்து ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன் மொபைல் தான் அதிகம் பார்ப்பேன் மொபைல் பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் நிறைய கோலங்கள் படம் பார்க்குறது கவிதைகள் வைரமுத்தோடய கவிதைகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பார்ப்பேன் நிறைய இது அவர்களுடைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி அந்த கவிதைகளெலாம் ரொம்ப ட்ரீமாக பார்ப்பேன் திருப்பி நாட்டுப்புறப் பாட்டு பார்க்குறது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாரியும் நான் பார்ப்பேன் பாட்டுங்கிறது வந்து நம்ம மை மனதை ரிலாக்ஸ் பண்ணும் மைண்ட் ரிலீஃப் பண்ணும் நம்ம ஏதோ மனசில் கஷ்டம் வேதனைகள் இருந்தாலும் அந்த ஒரு அந்த ப அந்த பழைய பாடல்கள் கேட்கும்போது வந்து நம்ம இந்த பழைய ஞாபகங்களெலாம் நமக்கு வரும் அதனால் வந்து மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் அந்த நாட்டுப்புறங்கிறது வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ரிலீஃப் நல்லா இருக்கும் அந்த ஒரு வரிகளும் நல்லா இருக்கும் இப்போ வர பாட்டு அதை விட நமக்கு முன்னாடி வர முன்னாடி வர்றது வந்து அந்த பழைய பாட்டெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்குறத்துக்கு வரிகளும் அது வந்து ஒரு புரிதலான வரி இருக்கும் அதில் பல விதமான அர்த்தங்கள் இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு கேட்கறத்துக்கும் மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் மைண்ட் அதாவது எவ்வளோ நமக்கு வேதனைகள் பிரச்சினைகள் துக்கம் இருந்தாலும் அந்த பாட்டு அந்த பழைய பாட்டு நாட்டுப்புற பாட்டுங்கிற அதை பற்றி நினைக்கும்போது ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் நல்லா இருக்கும் எனக்கு வந்து நான் அதிகமாக கேட்கறது நாட்டுப்புற பாட்டு கேட்பேன் டான்ஸ் பண்ணுறதும் ரொம்ப பண்ணுவேன் புத்தகமும் படிப்பேன் இப்போ வந்து லைப்ரரி போனேன்னால் புக்ஸ் படிப்பேன் நிறையா திருக்குறள் அந்த மாதிரி நிறைய இது நிறைய புக் படிப்பேன் படிக்கிறத்துக்கு எனக்கு பிடிக்கும் திருப்பி வந்து பா தேட்டர்லேயும் போய் பார்ப்போம் லாஸ்ட்டாக எங்கள் ஃப்ரெண்டு கூட போய் தேட்ரில் படம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருந்தோம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் போய்விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப அதாவது அந்த நாள் வந்து ரொம்ப மறக்க முடியாமல் நல்லா இருக்கும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் நாங்கெல்லாம் லாஸ்ட் டைம் வெளியில் போகும்போது செம்மையாக காரில் டான்ஸ் பண்ணிகிட்டு அது ஒரு வந்து நம்ம அது மறக்க முடியாதது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளால மறக்க முடியாது அது மாதிரி என் ஃப்ரெண்டுங்களோடு போன ஒரு ஒரு அவுட்டிங் வந்து அவ்வளோ மறக்கக்கூடிய விஷயம் இல்லை லைஃப் லாங் நமக்கு அது வந்து மைண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இப்படிதான் இருந்து இப்படியெல்லாம் இருந்தோம் இப்படிலாம் போனோம் நம்ம ஃப்ரெண்டுங்களோடு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃப்ரெண்டோடு எப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க அதுக்கு எப்படி பண்ணிணாங்க நம்ம எப்படி பண்ணிணோம் அவங்க என்ன மாதிரி சொன்னாங்க என்ன மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து நினைக்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம ஒரு அளவு நம்ம மனது கஷ்டத்துல இருக்கும் போது அந்த பழைய நினைவுகளெலாம் நம்ம மொபைலில் எடுத்து பார்ப்போம்ல பார்க்கும் போதும் சரி நம்ம ஒரு ஃபோட்டோஸ் இப்போ பார்த்தோனா அந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஸோ நம்ம நம்ம ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் அப்போ வந்து நம்ம இவ்வளோ ஹேப்பியாக இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஃபேம்லி நம்ம ஃபேம்லி நம்ம பசங்கள் இது மாதிரி ஒரு ஃபோ ஒரு பிச்சர் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள் திரும்பி வரும் அது மாதிரி ஃபோட்டோஸு வீடியோஸ் பார்க்கம் போதெலாம் நம்ம எப்படி அவர்களோட டான்ஸ் பண்ணிணோம் எப்படி நம்ம அவர்களோட சாப்பிட்டோம் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணிணோம் எப்படி ஃபா ஃபால்ஸ்சில் குளித்தோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பார்ப்போம் அது தான் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள்னு சொல்லலாம் நமக்கு ஒரு ஒரு ஆதாரங்கள் ஒரு ஆதாரங்களாக நமக்கு இருக்கும் அது வந்து மறக்கவே முடியாது நம்மளை அவ்வளோ சீக்கிரம் நிறைய ஃபோட்டோஸ் அது மாதிரி என் ஃப்ரெண்டுங்களோடு போனது ஃபேம்லிவோடு போய் எடுத்துக்கிட்ட பிச்சர்ஸை விட நான் என் ஃப்ரெண்டுங்களோடு போய் எடுத்துக்கிட்ட பிச்சர்ஸ் தான் அதிகம் ஆனால் வந்து அவங்கள்க் கூட நான் இருக்கும் போது ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் அதாவது எங்கள் அம்மாக் கூட எப்படி இருக்க இருந்தனோ என் பசங்களோடு எப்படி இருந்தனோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டுகளோடு இருக்கும் போது நான் அவ்வளோ ஹேப்பியாக இருப்பேன் ஏ நான் ஒரு மைண்டு அப்செட்டாக இருந்தால்க் கூட என் ஃப்ரெண்டுங்கள் ரொம்ப நல்லா வைச்சு பார்த்துப்பாங்க ஹேப்பியாக வைச்சுப்பாங்க என்னை அதே மாதிரி நானும் அவங்களை ஹேப்பியாக வைச்சுப்பேன் அவர்களும் அவங்க கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கிற டைமில் நான் அவங்களுக்கு பேசி ஜாலியாக சிரிச்சுவிட்டு பேசிவிட்டு நம்ம அங்கே அப்படி போனோம் அங்கே சாப்பிட்டோம் இங்கே இப்படி இருந்தோம் இங்கே நம்ம டான்ஸ் பண்ணிணோம் இங்கே இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த இது மாதிரி நம்ம டான்ஸ் பண்ணிணோம் இந்த கோயிலுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் சொல்லிட்டு நம்ம நிறைய இது அவங்க அப்செட்டாக இருக்கிற டைமில் நம்ம இதெல்லாம் சொல்லி நம் அவங்களை நான் என்கரேஜ் பண்ணுவேன் அதே மாதிரி நான் அப்செட்டாக இருக்கும்போது அவங்க இதெல்லாம் சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் என் ஃபேம்லி கூட எந்த அளவுக்கு அப்பா அம்மா அண்ணன் கூட எந்த அளவுக்கு இருக்கேனோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டங்களோடு இருக்கும் போது நான் அவ்வளோ ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஹேப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி அவர்களோட இருந்த பிச்சர்ஸ்செலாம் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அதாவது நான் இந்த இடத்துல அவர்களோட இருந்தேன் இந்த மாதிரி அவர்களோட நான் பேசுனேன் இந்த மாதிரி அவர்களோட நான் பழகுனேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் எனக்கு நமக்கு ஒரு நினைவாக அவங்க நம்மள்ட்ட பேசினாலும் அவங்க நம்மக் கூட பேசாமல் இருந்தாலும் அந்த இதை பார்க்கும்போது வந்து ஸோ நம்ம இந்த இடத்துல இவர்களோட இருந்தோம் இது நம்ம ஃப்ரெண்டோடு போனோம் நம்ம இது ஃப்ரெண்டோடு சாப்பிட்ட இடம் நம்ம ஃப்ரெண்டோடு நின்ற இடம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சர்ஸ்ஸெலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து அதிகம் நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் டிவி பார்க்குறது அது கூட அதிகம் டிவி பார்க்க மாட்டேன் தேட்ருக்கும் அதிகம் ஃப்ரெண்டுங்களோடு வெளியில் போய் பார்ப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதிகம் மொபைல் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம் மொபைலில் வந்து அவர்களோட பிச்ஸரை ஃபோட்டோஸ் நான் வைச்சுப்பேன் என்னோடய ஃபோட்டோவை அவங்க வைச்சுப்பாங்க அது மாதிரி மொபைல் நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற டைமில் நம்ம ஒரு மன கஷ்டத்துலயோ இல்லை இருக்கிற டைமில் வந்து அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் வந்தாலும் ஃபோன் யாராவது நமக்கு பண்ணால் கூட அவங்க பிச்சர்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டில் வரும் அவங்களை நான் மூணு பேரும் சேர்ந்தாப்ல அந்த மாதிரி அவங்க பிச்சர்ஸ் பார்க்கும்போதும் கொஞ்சம் மைண்டுக்கு ரிலீஃபாக ஒரு சில டைமில் அவங்க கூப்பிட்ற டைமில் நம்மளால் போக முடியாமல் கூட இருக்கலாம் நமக்கு சூழ்நெல சரியில்லாமல் கூட இருக்கலாம் அது மாதிரி இருக்கிற டைமில் அந்த பிச்சர்ஸ் பார்த்தோனா கொஞ்சம் மைண்டு அப்செட்டாக இருந்தால்க் கூட மைண்ட் ரிலீஃபாகிடும் ச்ச நம்மளால போக முடியல இவங்க நமக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க நம்மளால போக முடியலியே அப்படின்னு சொல்லி நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஃபோட்டோ மாற்றி ஷேர் பண்ணிப்போம் என்னுடைய ஃபோட்டோ அவங்க வச்சுக்கிறது அவர்களுடைய ஃபோட்டோ நான் வச்சுக்கிறது அது மாதிரி நிறைய ஃபோட்டோ சேஞ்சஸ் வீடியோ எல்லாமே எங்கள் போனாலும் என்றைக்கு இந்த டைமில் போகணுன்னாக் கூட நாங்கள் நம்ம மூணு பேரும் சேந்தாப்பில் ஃபோட்டோ எடுத்துப்போம் எங்கள் எல்லா ஃபோனில் மூணு பேர்த்து ஃபோனிலையுமே இருக்கும் இந்த என் ஃபோட்டோ அவங்கள்கிட்ட இருக்கும் அவங்க ஃபோட்டோ என் கிட்டே இருக்கும் இந்த மாதிரி மாறி பார்த்துப்போம் சப்போஸ் ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் பார்க்க முடியாட்டிக் கூட ஃபோனில் பேசிக்கலாம் அது வந்து ஒரு ஞாபகங்கள் மாதிரி அது அந்த ஃபோட்டோஸ்ஸெலாம் வந்து அப்போது இருந்த சந்தோஷங்கள் வந்து நமக்கு திருப்பி கிடைக்காது அப்போது வந்து அதை நினைச்சு பார்க்கலாம் நம்ம வந்து இவங்கள் கூட இருக்கும்போது இப்படி சந்தோஷமா இருந்தோம் நம்மள இவங்க நம்மள ஹேப்பியாக பார்த்துக்கிட்டாங்க நம்மளும் உங்களுக்கு ஹேப்பியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பழைய நினைவுகளெலாம் திரும்பி பார்க்கும் போது ரெஸ்ட்டு எடுக்கிறது வந்து நம்ம நைட் டைமில் தான் அதிகம் நம்ம நைட்டில் நடக்கும் போது வந்து நம்ம வீட்டோடு வீட்டை பற்றி யோசிச்சுகிட்டு பசங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும் ஹேப்பியாக இருக்கும் அந்த ஒரு சில நேரங்கள் நம்ம அப்செட்டாக இருக்கிற டைமில்க் கூட நம்ம இந்த மாதிரி பிச்சர்ஸ் வீடியோஸ்ஸெலாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம மைண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம் ஹேப்பியாக இருந்தோம் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்கிற டைமில் நிறைய பாட்டு கேட்பேன் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பாட்டெலாம் நிறையா கேட்பேன் பாட்டு கேட்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம் அது என் ஃப்ரெண்டுங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பாட்டு கேட்கறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பாட்டு கேட்கப் பிடிக்கும் ரொம்ப நேரம் பாட்டு கேட்பேன் என் ஃப்ரெண்டுங்களை பற்றி அதிகம் பேசிகிட்ருப்பேன் அவர்களும் பேசுவாங்க நானும் பேசுவேன் அதிகம் அவர்களுடைய பிச்சர்ஸ் பார்த்துப்பேன் அவர்களும் கான்ஃப்ரன்ஸ் காலில் நாங்கள் மூணு பேரும் பேசிக்குவோம் போவோம் எப்பயுமே ஃபோன் மெயினு அதிகம் டிவி பார்க்கறது கூட கொஞ்சம் கம்மி தான் ஆனால் மொபைல் எப்பயும் யூஸ் பண்ணிகிட்டு பார்த்துட்டு அதாவது மொபைல் என்னென்னா நமக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலையில மொபைல் தான் நமக்கு ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது எல்லாமே சந்தோஷமா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த நிமிஷம் இந்த ஒரு விஷயம் நம்ம பேசணும் நினச்சாலும் அதை டேரெக்ட்டாக அவங்கள்கிட்ட ஃபேஸை பார்த்து பேச முடியாட்டியும் நம்ம அவங்கள்கிட்ட அவர்களுடைய வாய்ஸ்க்கு நேரடியாக நம்ம பேசுகிறோம் அதுவே நமக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலாக தான் இருக்கும் அப்படி நான் ரொம்ப ஹேப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் நான் இப்போ மொபைல் இருக்கிறதுனால டேரெக்ட்டாக பேசிவிடுவேன் எனக்கு இது மாதிரி இருக்குது இருக்குக்கா இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுங்கள்கிட்டையும் சே ஷேர் பண்ணிப்பேன் வெல் விஷ்ஷர் கிட்டேயும் ஷேர் பண்ணிப்பேன் எல்லாத்துக்கிட்டேயும் போய் ஷேர் பண்ணுவேன் அது மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அதுலேயும் வந்து என் பேரண்ட்ஸ் கூடவே இரு இருந்த நாட்களும் நாட்களை விட என் ஃப்ரெண்டுங்களோடு இருந்த நாட்கள் தான் ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன் அந்த நாளெலாம் மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு ஹேப்பி ஹேப்பியாக இரு வச்சு அதாவது நான் கஷ்டத்துல இருந்தால்கூட என்னை ஹேப்பியாக வச்சுப்பாங்க காசு பணம் அதை தாண்டி மூணாவது எப்படி சொல்கிறதுனா ஃப்ரெண்ஷிப்புக்கு வந்து எல்லையே இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாத்தையும் தாண்டினது நம்ம அம்மா எப்படி ஒரு புனிதமான உறவோ அது மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் ரொம்ப பெஸ்ட்டாக அந்த மாதிரி யா ஆல்ஸோ மை பிரண்ட் மை ஃப்ரெண்ட் இஸ் பெஸ்ட்